நான் வந்து ரீல்ஸ் எல்லாமே பார்ப்பன் ஏன்னால் டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே பிடிக்கும்ங்குறதுனால ரீல்ஸ் ஷேர்ஸ் எல்லாமே பார்ப்பன் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எது நிறைய பார்க்குறோமோ அது தான் வரும் அது மாதிரி நான் நிறைய டான்ஸ் தான் பார்ப்பன் அதனால் நிறையவே அந்த டான்ஸ் ரீல்ஸ் இது தான் வந்துட்டே இருக்கும் நானுங்குறதே விட என் பாப்பாவுமே ரொம்ப டான்ஸில் இன்ட்ரஸ்ட்டு எப்படின்னா சும்மாவே வீட்டில் சும்மா பாட்ட போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்போம் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச டான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரு இருக்காங்கள் ஆனால் பட் அந்த சின்ன வயசுல இருந்தே இருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபு தேவா மாஸ்டர் தான் அவரோட டான்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மூமென்ட்டுமே சூப்பராக இருக்கும் அது எல்லாமே சும்மா நானும் என் பாப்பாவும் ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்குற ஜாமானை எல்லாம் உருட்டி போட்டு உடச்சிட்டு இருப்போம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசன்ட்டா நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குறது வந்து சேண்டி மாஸ்டர் அவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பக்காவா நிறைய படம் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அப்படியே பண்ணிட்டே இருக்காங்கள் ஏன் அவங்க டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நிறைய காமெடியுமே அதில் கலந்து அப்படியே காமெடினா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு டைலாக் மாதிரி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் சாங் ஒரு டைலாக் விட்டுட்டு ஒரு ஃபன்னி மூமென்ட் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த டான்ஸ் அது எல்லாமே லைஃப் இதா வந்து போகிறது நல்லாவே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்